பதினைஞ்சி எட்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து எட்டு அஞ்சு ஒம்பது ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து எட்டு பதினாலு ஆறு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஒன்று பதினாறு ஆறு ஆயிரத்து தொள்ளாயிரத்துதி எண்பத்தி நாலு பன்னிரெண்டு மூணு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஆறு